அதாவது ஒரு அந்த இது பறவைகள் வந்து தானியம் வைப்பனா காக்காவுக்கு சோறு வைப்போம் அமாவாசிக்கு அமாவாச வைப்போம் டெய்லியும் வரும் டெய்லியும் கூப்பிட்டு வைப்போம் சாப்பிடும் பறவைகளும் வந்து சாப்பிடும் கூப்பிட்டு வைச்சோம்னா அது டெய்லியும் வந்து சாப்பிடும் நார்மலாக வரும் நம்ம வீட்லையே வந்து உக்காரும் நம்ம வைச்சோம்னா சாப்பிட்டு போகும் கூப்பிட்டோம்னா போதும் வரும் காக்காயிங்க முன்னோர்களுக்காக படைச்சி நம்ம வைக்கிற சாதத்தை சாப்பிட்டு போகும் கூப்பிட்டு கூப்பிட்டோம்னா